ஆடு மாடு கோழி எருமை செம்மறி ஆடு இதெல்லாம் வளர்த்தலாம் அப்படி வளர்த்தம் போது கோழி என்பது வந்து ஒரு ஒரு பத்து முட்டையிடும் பெரும் ஜாதி என்றால் இது சித்து சாதியாகருந்தா ஒரு இன்னொரு அஞ்சு முட்டை பத்து முட்டை சேர்த்து இடும் இந்த குஞ்சுகள் வந்து அதில் பத்தில் ஒரு எட்டு கூட பொரிக்கலாம் பெருஞ்ஜாதியில் சித்து வகையில் வந்து ஒரு பத்து பொரிக்கலாம் இதெல்லாம் பருவத்துக்கு வரையில் ஒவ்வொரு கிலோ வரையில் ஒவ்வொன்று வந்து பெருஞ்ஜாதி வந்து நல்ல ஹைரேட்டுக்கு போகும் ஹைரேட்டுன்னா வந்து ஒரு கிலோ வந்து ஆறுநூறுபா இப்படி போகும் எழநூறு இப்படி போகும் சித்து வந்து நானூறு நானூத்தைம்பது ஐநூறுக்குள்ளே போகும் இப்படி வந்து இதில் வந்து அப்பப்போ வந்து நம்மளுக்கு வந்து வருமானம் வரும் ஆடு வந்துன அஞ்சு மாதம் ஆனால் தான் குட்டி போடும் குட்டி போட்டு அது கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆனாத்தான் அதனுடைய பலனை காண முடியும் அப்படி பார்க்கையில அந்த கிடாயா இருந்தால் ஒரு பன்னெண்டு ருபா வரைக்கும் போகும் பெரவை குட்டியாக இருந்ததுனா ஒரு ஆறுருபா ஏழ்ருபாய்க்குள்ள போகும் அதும் வந்து வருமானம் வந்து அப்படி மாட்டுக்கன்னெல்லாம் வந்து மாடு வந்து கன்று போட்டு பால் வந்ததுன்னா தினமும் வந்து ஒரு நாலு லிட்ரு அஞ்சு லிட்ரு ஓடுனால் ஒரு லிட்ரு இருபத்தி நால்ருபா இப்படி போகையில வந்து மாதம் வருமானம் ஓரளவுக்கு கனிச்சமாக இருக்கும் அதுக்கு வந்து தீவனங்கள் வந்து அதிகம் செலவாகும் தட்டு புல்லு வைக்கோற் புல்லு அப்புறம் தினம் பச்சை புல்லு போடணும் அப்புறம் வந்து சே ஆடுலாம் இருந்ததுன்னா ஆடுக்கு வந்து கடலக்கொடி வேணும் மெயின் கடலக்கொடி வேணும் அதை வந்து மேய்த்து ரெண்டு நேரம் மேய்த்து கொண்டு வந்து கட்டணும் அப்புறம் எருமையை வந்து அதே மாதிரி மேய்த்து கொண்டு வந்து கட்டணும் அதுவும் பால் வந்து அது பால் கொடுக்கையில் பால் வந்து நம்மளுக்கு ஒரு வருமானம் ஆனால் அதுக்கெல்லாம் செலவு அதிகம் தவிடு பருத்திக்கொட்டை புண்ணாக்கு இப்படி இந்த மாரி செலவுகள் அதிகம் அதை வந்து வருடக்கணக்கா ஆனாத்தான் நம்மளுக்கு வருமானம் அதுக்குன்னு இடையில வந்து பால் தான் பால் உற்பத்தி எவ்வளோ கிடைக்குதோ அதை ஊற்றுனோம்னா ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் இப்படி வரும் அது தான் வருமானம் மாட்டுக்கு எருமைக்கு செம்மறி ஆடு வந்து வருது ஆறுமாதத்துக்கு ஒரு குட்டி வருடத்துக்கு ஒரு குட்டி தான் போடும் அப்படி ஒரு குட்டி தான் போடும் அந்த ஒரு குட்டியும் வந்து ஒரு வருடம் வளர்த்தனாத் தான் நம்மளுக்கு வந்து பலன் கிடைக்கும் அதுக்கு முன்னாடி பலன் கிடைக்காது அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது நம்ம வெள்ளாட்டு மர ஆறு மாதம் பத்து மாதம் ஆகிச்சுன்னா ஒரு நல்ல விலைக்கு போகும் அந்த மாரி வருமானம் வந்து வெள்ளாட்டில் இருக்குது அதோடு கோழியில் வந்து ஒரு கிலோ ரெண்டு கிலோ ஆகிச்சுன்னா அதுவும் வந்து ஒரு ஆயர்ருபா ஐநூறுபா இப்படி விற்கும் அதே நாலஞ்சு கோழி விற்றுட்டோமுனா ஒரு கிலோ வரும் வரும்